காலப்போக்கில் விவசாயம் எப்படி மாறிட்டுன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் மனிதர்கள் தான் எல்லாமே பண்ணுவாங்க அறுக்கிறது நடவு நடுறது களை பறிக்கிறது தண்ணி விடுறது எல்லாமே மழை அதை வெச்சு கொத்துறது இது பண்ணுறது எல்லாமே விவசாயிகள் மட்டும் தான் பண்ணுவாங்க மனிதர்கள் மட்டும் தான் ஆனால் இப்போ காலப்போக்கில் எப்படின்னா எல்லாமே மிஷின் ஆகிருச்சு அறுக்கிறதா இருக்கட்டும் நடவு நடுறதா இருக்க களை எடுக்கிறதுக்கு கூட இப்போது மிஷின் வந்திடுச்சாம் எல்லாத்துக்குமே தண்ணி விடுறதுக்கு மோட்ரு வந்துடுச்சு தண்ணி விடுறதுக்கு கொத்தி விடுறதுக்கு இது முதல்ல மாடு மூலிமா வந்து நோண்டி உழவு பண்ணுவாங்க இப்போது வந்து ட்ராக்டர் மூலிமாவே தண்ணி ஊத்திவிட்டு உழவு பண்ணிடுறாங்க எல்லாமே வந்து எல்லாமே வந்து காலப்போக்கில் மனிதர்களால் ஆன விவசாயம் இயந்திரங்களால் ஆன விவசாயமாக மாறிட்டு எல்லாத்துக்குமே இயந்திரங்கள் மனிதர்கள் இப்போது ஒதுக்கப்பட்டு இ இயந்திரங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க விவசாய இது இயற்கை இது வந்து இயற்கையாக நடக்கிறதும் இல்லை செயற்கையாக மாறுறதுக்கான மாறுறதுக்கான இதுவாகவே இருக்குது இயற்கையாக விவசாயம் பண்ணுறாங்கனா மனிதர்களை வெச்சு பண்ணால் இயற்கை விவசாயிகளை வெச்சு பண்ணால் அது இயற்கையாக நடக்கும் இது எல்லாமே மிஷினை வெச்சு மட்டுமே பண்ணுறதுனால இது இயற்கையாக நடக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை அதனால் இது வந்து காலப்போக்கில் விவசாயம் பாரம்பரிய விவசாயம்கிறது எல்லாமே மனிதர்களால் மட்டுமே பண்ணாங்க ஆனால் இப்போ உள்ள விவசாயம் வந்து அப்படி பண்ணுறதில்ல எல்லாமே இயந்திரங்களால் தான் பண்ணிட்டு இருக்காங்க